நாங்கள் வந்துவிட்டு ஒருமுறை வந்து திருவெண்காடு தலத்துக்கு போய்ருந்தோம் அப்போது நாங்கள் அந்த கோவிலுக்கு முதன் முறையாக தான் அந்த பக்கம் போய்ருந்தோம் எங்களுக்கு வழிலாம் தெரியாது அப்படியே நாங்கள் வழி கேட்டு சுத்திட்டுருக்கும் போது ஆட்டோக்கார அண்ணன் தான் வந்து எங்களுக்கு கோவில் வரைக்கும் ஒரு சுமார் ஒரு மூன்று கிலோமீட்டர் இருக்கும் அது வரைக்கும் வந்து எங்களை கோவில்ல விட்டுட்டு போனாங்க அந்த அண்ணன் வந்து ரொம்ப நல்ல அண்ணன் அவங்க எனக்கென்னென்னு போய்ருந்தா எங்களுக்கு அந்த கோவில் தெரியாமலேயே நாங்கள் சுத்திகிட்டு இருந்திருப்போம் அவங்க எங்களுக்கு உதவ போய் தான் நாங்களும் சாமி கும்பிட்டோம் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த அண்ணன் நல்ல மனது கொண்ட அண்ணன் அவர் அதனால் அவங்களை எங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்துது நாங்கள் எங்கள் பச்சபிள்ளைங்க எல்லோருமே போய்ருந்தோம் சின்ன குழந்தைகள்லாம் இருந்ததினால அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருந்திருப்பாங்க போல் ரொம்ப நல்ல அண்ணன் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தாங்க தண்ணி மோண்டு வந்து கொடுத்தாங்க பிள்ளைங்கள்லாம் அழுதுச்சு அதனால் தண்ணிலாம் மோண்று வந்து கொடுத்தாங்க